ஹலோ நாங்கள் இங்கே மோப்பனுர்லேருந்து பேசுறோம் அன்னூர் ஆனந்தபவனா என்னா நான் இங்கே ஆர்டர் பண்ணிருந்தோம் சிக்கன் பிரியாணிக்கு ஆர்டர் பண்ணிருந்தோம் நீங்கள் வந்து அனுப்பிருக்கிறது வந்து வெஜ்ஜி பிரியாணிக்கு அனுப்பிருக்கிங்க நீங்கள் வாங்கினது நீங்கள் சிக்கன் பிரியாணி அனுப்பல வெஜ்ஜி பிரியாணி தான் அனுப்பிருக்கிறிங்க நாங்கள் அப்டியே பார்சல் அப்படியே பிரித்து பார்த்துட்டு அப்படியே வச்சுருக்குறோம் நீங்கள் வேணுணா வந்து பாருங்க எங்களுக்கு இந்த வெஜ்ஜி பிரியாணி வேண்டாம் எங்களுக்கு வந்து வாங்கிட்டு போங்க ஆனால் நீங்கள் பணம் வாங்கிருக்கிறது சிக்கன் பிரியாணிக்கு தான் வாங்கிருக்கிறிங்க நாங்க வெஜ்ஜி பிரியாணி ஆர்டர் பண்ணலை சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணிருக்கிறோம் நீங்கள் வேணுணா பாருங்க நீங்கள் சிக்கன் பிரியாணிக்கு தான் பில்லே போட்டு கொடுத்துருக்குறிங்க அப்புறம் எப்படி வெஜ்ஜி பிரியாணி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணிருக்குறோனு நீங்கள் சொல்லுவிங்க இப்போ நாங்கள் பசிக்கிதுன்னு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இப்போ பிரித்து பார்த்தா வெஜ்ஜி பிரியாணியாக இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அந்த ஆர்டர் வந்து நீங்க சிக்கன் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த பிரியாணியை எடுத்துகிட்டு போங்க எங்களுக்கு இது வேண்டாம் இது நாங்கள் நாங்கள் ஆர்டர் பண்ணதே எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குல அது எப்படி அது கூட உங்களுக்கு தெரியாமல் போகுமா நாங்கள் ஆர்டர் பண்ணது என்ன நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்குறது என்ன நீங்கள் அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க மளார்னு கொண்டு வந்து கொடுங்க டைம் எந்நேரம் ஆகுது நாங்கள் எந்நேரத்துக்கு சாப்பிடுறது நீங்க எந்நேரத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறது நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தா தான் நாங்கள் சாப்பிட முடியும் கொஞ்சம் குயிக்காக கொண்டு வந்து கொடுங்க பார்க்குலாம்